யோகா செய்கிறது ஒரு மணி நேரம் நான் செய்கிறேன் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயே செய்கிறேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கே செய்கிறது எனக்கு ரொம்ப உடம்புக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்காக நான் இங்கே செய்கிறேன் இந்த சூரியன் உதிக்கிறது காலையில் நேரத்தில் உதிக்கும்போது அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு அது அவ்வளோ